ஹலோ மேம் குட்மார்னிங் மேம் மேம் நான் பச்சமுத்து காலேஜ் லேருந்து பேசுகிறேன் மேம் அங்கே தான் மேம் நான் படிக்கிறேன் பச்சமுத்து காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்டு மேம் நான் என் ரேவதி என் ரேவதி டிப்பார்ட்மெண்ட் வந்து மேக்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டு மேம் பி செக்ஷன் மேம் மேம் நான் வந்து அவுட் பஸ்ஸில் தான் மேம் போயிட்டு வந்துவிட்டு இருக்கேன் காலேஜிக்கு அப்படி அவுட் பஸ்ஸில் போகும்போது இன்னக்கு என்னோட ஐடி கார்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு மேம் மேம் நான் கேர்ஃபுல்லாக தான் மேம் இருந்தேன் அதுவும் இல்லாத இன்னொன்று டூ டேஸில் வேறு எக்ஸாம் இருக்கு மேம் செமஸ்டர் எக்ஸாமு ரொம்பவே டென்ஷனாக இருக்கு மேம் நான் எப்படி மிஸ் பண்ணனே தெரில மேம் நான் பத்திரமா தான் மேம் வச்சிருந்தேன் பேக்கில் கூட்டன் கூட்டமாக இருந்ததையும் அது எப்படியோ மிஸ் ஆயிட்டுது மேம் ஆமாம் மேம் இப்போ ஒன் எக்ஸாமுக்கு ஐடி கார்ட் வேணும் மேம் நியூவாயே மேம் ப்ளீஸ் மேம் நான் வேணுன்னு மிஸ் பண்ணல மேம் தெரியாமல் மிஸ் ஆயிடுச்சு மேம் மேம் நியூ அப் ஐடி கார்ட் வேண்ணா என்ன மேம் பண்ணுறது எனக்கு இப்போ எக்ஸாமுக்கு ஐடி கார்ட் வேணும் மேம் அதுக்கு என்ன மேம் செய்யறது கண்டிப்பாக வந்துருமா மேம் எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கு மேம் சாரி மேம் எனக்கு தெரியும் மேம் நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன் சரிங்க மேம் தேங்க் யூ மேம் ரெடி பண்ணிக் கொடுங்க மேம் நான் உங்களை தான் மேம் சரிங்க மேம் நாளைக்கு நான் அப்போ காலேஜுக்கு வந்து லெட்டர் எழுதித் தரேன் மேம் நீங்கள் அதை கொஞ்சம் எனக்கு இது பண்ணி கொடுங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ மேம்